மீன் எனக்கு பிடித்ததுனு பார்த்திங்கன்னா கெண்டை மீன் ரொம்ப பிடிக்கும் நல்லாயிருக்கும் டேஸ்ட் நல்லாயிருக்கும் பொதுவாக மக்கள் விரும்பி சாப்பிடுறதுனு பார்த்திங்கன்னா ஜிலேபி மீன் நல்லாயிருக்கும் ஏன்னால் இங்கே ரோட்டு சைட் மாதிரிலாம் பார்த்திங்கனா அந்த இது வந்து சாயங்காலம் ஆனால் விற்பாங்க அது கொஞ்சம் நல்லாயிருக்கும் டேஸ்டாயிருக்கும் மக்கள் வந்து நிறையா பேர் அந்த இதுக்கு தான் அந்த மீன் அந்த மீன் வகையை தான் நல்லா விரும்பி சாப்பிடறாங்க அதிலே அதிலயே இன்னொன்று பார்த்திங்கன்னா ஆரான் மீன் ஒரு மீன் இருக்கும் அந்த மீன் நல்லாயிருக்கும் இதில் என்னனு பார்த்திங்கன்னா முக்கியமானது இதில் வந்து முள் வந்து ஒரே ஒரு முள் இருக்கிறனால மக்களுக்கு வந்து அதிகமாக முள் இல்லாததினால ரொம்ப விரும்புவாங்க குழந்தைக்கி கொடுக்குறதுக்கு அதுக்காக வந்து இதை இதையும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க குழந்தைங்கலாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுறதுனா ஆரா மீன் நல்லாயிருக்கும்